ஹலோ வீனஸ் கடைங்களா நான் செல்வி அக்கா பேசறேன் ஆலாகும்லேருந்து தெரியுதாப்பா சரி நீங்க பணம் அனுப்ப சொன்னீங்க அப்புறம் இந்த டிவி எடுத்துட்டு வந்ததுக்கு பணம் அனுப்ப சொன்னீங்க தவணை முறையில் எடுத்துட்டு வந்தேன் டிவி அது பணம் அனுப்ப சொன்னீங்க நான் பணம் அனுப்பினா நெட் இல்லையாட்டோ இருக்குது ஃபோனில் வரமாட்டேங்கிது அது உ உடனடியாக அனுப்ப முடியல எங்கள் பசங்க சாயந்தரம் வந்தவொடனே அவங்கள அனுப்ப சொல்கிறேன் அதெல்லாம் ஆகாதா நேரமாகுதுங்களா அப்படியெல்லாம் நீங்க நினைக்கக்கூடாது நான் கரெக்டாக இது பண்ணிட்ருக்கறவங்கதானே நான் எத்தனை டிவி எடுத்திருப்பேன் எத்தனை ஃபேன் எடுத்திருப்பேன் என்னால் நான் உங்கள் உங்கள் கடையிலேயே தான் விற்பனைக்கு செஞ்சிட்ருக்கிறேன் அப்புறம் நீங்கள் இப்படியெல்லாம் கேள்வி கேக்ககூடாது சரி சரி எங்கள் பையன் வந்தவொடனே அனுப்பிடறேன் நான் அனுப்பிடறேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க காசு வீடு தேடி உங்கள் கடை தேடி வந்துடும் நீங்கள் அது பற்றி எந்த யோசனையும் பண்ண வேண்டாம்